எங்கள் ஊரில் பார்த்திங்கனா சென்ட்ரல் கவர்மண்ட் மூலமாக நடத்திக்கிட்டு இருக்க மலிவு விலை மருந்தகம் அப்படின்றது எங்கள் ஊரில் இருக்குது அது மூலமாக பார்த்திங்கன்னா மருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மலிவு விலையில் கிடைக்குது எங்களுக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டயாபடிக் பேஷண்ட்ன்றதனால ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா மருந்து வந்து செலவாகும் நான் பிரைவேட்டாக வாங்குனேன்னா பட் அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெனிரிக் மெடிசன்ஸ் அப்படின்ற அந்த இதில் க சென்ட்ரல் கவர்மண்டோட ஸ்கீமில் அந்த சென்ட்ரல் கவர்மண்டோடய மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சீப்பாக ஒரு ஐநூறு ரூபாயிலேருந்து எழுநூறு ரூபாய்க்குள்ளே என்னால் வாங்க முடியிது அதேமாதிரி அரசு சுகாதார மையமும் எங்கள் ஊரில் இருக்குது அங்கேயுமே பார்த்திங்கன்னா நான் மாசத்தில் ஒரு டைம் போனேனா இலவசமாக மருந்து எல்லாம் வாங்கிட்டு வர முடியிது ஸோ அது மாதிரி மலிவுலையும் மருந்து கிடைக்கிது இலவசமாகவும் மருந்து வந்து என்னால் வாங்கிக்க முடியிது அதனால என்னோடய மருந்து செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரைவேட்டாக வாங்குறதை விட இங்கே வந்து எனக்கு ரொம்ப செலவு கம்மியாக இருக்குது